நான் ஃபோர் வீலர் டீலீங் செய்கிறேன் இங்கே கிரிஷ்ணகிரி அக்கம்பக்கம் இருக்கிற வண்டிங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இருக்கிற வண்டிங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வண்டி வந்து யாராவது தேவைப்பட்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கற அந்த வண்டியில் வந்து நாங்களே எடுத்து அதில் எதாவது கொஞ்சம் சில்லற வேலை செய்யணுன்னால் அதை செஞ்சு அந்த வண்டியை வந்து நல்ல நிலையில் ரெடி பண்ணி அதை வந்து